சொல்லுங்கள் யார் ஆ சொல்லுங்கள் ஆமாம் ஆமாம் ஆமாம் சார் நான் ஆக்சுவலி ஆள் பாத்துட்டு தான் இருக்கோம் ஏன்னா நெக்ஸ்ட் மந்த் பொங்கல் வேறு கிட்டே நெருங்கிட்டுருக்குள்ள ஏன்னா அடுத்த அடுத்த மாதம் நம்ம போய்ட்டு அரக்கப்பரக்க யாரையும் தேட முடியாது ரேட்டும் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் தான் இப்போ கொஞ்சம் தெரிஞ்சவங்கக்கிட்டே சொல்லி வைச்சிருந்தேன் சொல்லுங்கள் சார் இல்லை ஓவர்ஆலாகவே பண்ணுற மாதிரி ஆக்சுவலாக வீடு வந்து பார்த்தீங்கனா க்ரௌண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோரு க்ரௌண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமு சாரி ரெண்டு பெட்ரூமு ஒரு ஹாலு ஒரு கிச்சன் நாலு ரூம் இருக்குது ஒரு பெட்ரூமில் மட்டும் அட்டாச் பாத்ரூம் இருக்கும் மேலேயும் அதே மாதிரி தான் ஆ ஹாலு கிச்சனு ரெண்டு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம்லேயும் அட்டாச் ம் ஒரு ட்ராயிங் ரூம் அடிஷ்னலாக இருக்குது ஆ ஆ ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக கண்டிப்பாக ஏன்னா எல்லாம் உட்டன் ஃபர்னிச்சர்ஸ் தான் இருக்கிறது மேலையும் கீழேயும் சேர்த்தே கண்டிப்பாக நீங்கள் மொத்தமாக பாலிஷ் பண்ணி எனக்கு வார்னிஷ் பண்ணி வார்னிஷ் அடித்துக் கொடுக்கணும் மாதிர்ருக்கும் ஆமாம் ஆமாம் ஆமாம்

ஓகே ஆ சரி ஓகே ம் ம் ம் அப்படிங்களா சரி ஓகே ப்ராப்ளம் இல்லை அதே மாதிரி எப்படி மேம் லேபருன்றதுனால நம்ம பெயிண்ட்டிங் மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம அது பெயிண்ட்டிங் பண்ணிவிட்டா கூட அப்புறமா வார்னிஷிங் நம்ம தனியாக ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் வெளியே எடுத்து போட்டுக்கூட நம்ம பண்ணிக்கலாம் அது ப்ராப்ளம் கிடையாது வெளியில் நிறைய இடம் இருக்குது ம் ம் அப்படிங்களா சரி ஓகே மேம் அப்போது நாளைக்கு வர முடியும்ங்களா நாளைக்கு நான் ஃப்ரீயாக இருப்பேன் நாளைக்கு வந்துவிட்டீங்கனா நம்ம பேசி ஓகே நாளைக்கு ஒரு காலைல ஒரு பத்துலேருந்து பதினோரு மணிக்குள்ளே வாங்க நான் உங்களுக்கு லொக்கேஷன் நான் ஷேர் பண்ணிவிட்டுறேன் நாளைக்கு நம்ம எஸ்ட்டிமேஷனோடு பார்த்து ஓகே தேங்க்யூ